ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாமே வந்து ஒரே ரேட்டு தான் கிலோ வந்து எண்பதுரூபா ஆப்பிள் வந்து கிலோ நூற்றி இருவதுரூவா கொய்யா பழம் வந்து ஐம்பதுருபா கிலோ ஆ எல்லாத்துலையும் பத்து பத்து கிலோவாக

இது எப்படி ஆ நீங்கள் பத்து பத்து கிலோ வாங்கறதுனால கொஞ்சம் டிஸ்கௌண்ட் இருக்கு

ஹோம் டெலிவரி பண்ணிவிட்லாம் ஆ என்னக்கு உள்ளே உங்களுக்கு வேணும் ஃப்ரைடே மதியம் உங்களுக்கு வந்துரும் அட்ரெஸ்ஸும் அட்ரெஸ் மட்டும் எங்களுக்கு அனுப்பிருங்க இந்த நம்பருக்கே எனக்கு வந்து அட்ரெஸ் மெஸேஜ் பண்ணிருங்க அப்புறம் இது ஜிபே பண்ணிவிடுங்க இல்லைன்னா இது கேஷ் ஆன் டெலிவரி மாதிரி கொடுத்துருங்க ஆ ஓகே தேங்க் யூ